சார்ஜரு வாங்கினேன் சார் சார்ஜர் ஃபோன் ஃபோன் ஒன்றுக்கு சார்ஜர் ஒயரு வாங்குனேன்ப்பா அந்த சார்ஜர் போட்டாக்கா ஏறவே இல்லை பொங்கலுக்காக வாங்கினேன் இதோட அதான் சார்ஜரு செல்லில் போட்டாக்கா ஏறல நைட்டுலாம் போட்டு ஏறவே இல்லை எங்கேனா வெளியில் நைட்டுக்கு வெளியில் எடுத்துட்டு போனால் இன்னுவாங்க பொழுது விடிஞ்சி பார்த்தக்கா சார்ஜரு ஏறல வேஸ்ட்டு ஆகிருச்சுப்பா